ஆன்லைன்ல ஒரு டாப் போட்டிருந்தேங்க அந்த டாப்பு ஆட்ரு வந்துச்சு வீட்டுக்கு சரி பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குது ப்ராடெக்ட்டுன்னு பார்த்தேன் அந்த டிரெஸ்ஸில் அங்கே அங்கே டேமேஜ்ஜு இருந்தது ச நல்லாவே இல்லை என்னடா இப்படி ஆயிடுச்சின்ட்டு ஒரே வருத்தமாக போயிடுச்சு சரி நேரில் போய் டிரெஸ்ஸு எடுத்தால் சைஸ்ஸு ஃபிட்டிங் எல்லாம் நம்ம பார்த்து கரெக்டாக எடுக்கலாம் போட்டு பார்த்தும் நம்ம ட ட்ரையல் ரூம்ல போய் நல்லா நல்லா இருக்கான்னு போ போட்டு பார்த்து கண்ணாடியில நல்லா இருக்கான்னு எடுக்கலாம் அதனால் ஆன்லைன்ல வாங்குறது அவ்வளோவா எனக்கு சரியாக படலைங்க எந்த ஒரு ப்ராடெக்ட்டுமே நம்ம போய் நேரில் போய் கடையில் இது நல்லா இருக்கான்ட்டு பார்த்து வாங்குறது தாங்க ரொம்ப நல்லது வே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத தூரமாக போட்டு ஃபோன்ல பார்த்து வாங்குறோம் ஆனால் அதில் பொருளும் சரி சாப்பிட்ற பொருளும் சரி எதுவுமே வந்து சரியாக இருக்கிறது இல்லை நேரில் போய் நம்மளுக்கு தேவையானது நல்லதாக பார்த்து குவாலிட்டியாக இருக்கிறது நல்ல ப்ராடெக்ட்டாக இருக்கிறது பார்த்து நாம் வாங்குறது நல்லதுன்னு எனக்கு தோணுதுங்க